ஜீரோ அஞ்சு ஆறு ஆறு தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு ஜீரோ ஏழு ஜீரோ ஒம்பது ரெண்டாயிரத்து நாலு முப்பது பத்து ரெண்டாயிரம் பதினைஞ்சி ஜீரோ அஞ்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி மூணு ஜீரோ அஞ்சு ஜீரோ ஏழு இரண்டாயிரத்து அஞ்சு